நாங்கள் மூக்கனூர்லந்துக்கிறோம் மூக்கனூரில் வந்து நிறைய மீ இருக்குது இங்கே வந்து குளம் இருக்குது இங்கே குட்டை குளோம் நிறைய இருக்குது அங்கே குளோம் குட்டை இங்கே எல்லாமே மீன்கள் வந்து நிறைய இருக்கும் அதுங்க வந்து இங்கே அக்கம் பக்கம் இருக்கிறவங்க அத்தனை பேரும் போய் அங்கே மீன்கள் எல்லா நிறைய பிடிச்சுட்டு வருவாங்க பசங்களெலாம் சனி ஞாயிறு வந்துருச்சுன்னாலே லீவ் விட்டாலே பார்த்தா நிறைய பசங்க அங்கே தான் இருப்பாங்க மீன் பிடிக்கற இடத்துல டெய்லி மீன் பிடுச்சுட்டு வர்ற மாதிரி பிடுச்சுட்டு வருவாங்க நிறைய மீன்கள் பிடுச்சுட்டு வருவாங்க அது வந்து நிறைய மீன்கள் பிடிச்சுட்டு வந்துட்ருந்தப்போ இப்போ வந்து கொஞ்ச நாளாகவே மீன் பிடிக்க போகிறதில்ல ஏன்னால் அங்கே பூராமே மீன்கள் இறந்து இறந்து போயிருக்குது என்ன காரணோம்னு தெரியாமல் இருந்தப்போ அந்த மீன்கள் வந்து சாயப்பட்டற கழிவுத்தண்ணீர் காரணமாக தான் இப்படி மீன்கள் இறந்து போச்சு அப்படிங்கிறது ஒன்று வந்துச்சு அதனால் நாங்கள் போய் இப்படி சாயப்பட்டற தண்ணி இப்படி வருது மீன்கள் பூராம் இறந்து போது அந்த குட்டத்தண்ணீயில் யாரும் புலங்கவும் முடியறதில்ல அப்படின்னு சொல்லிப்போட்டு நாங்கள் வந்து மீன்கள் இப்படி இறந்து போய் கிடக்குது அப்படிங்கறதனால நாங்கள் போய் அந்த சாயப்பட்டறக்காரங்கக்கிட்ட சொன்னோம் சொன்னாலும் சரி சரின்னு அப்போதைக்கு சரி சரின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா அதை ஏன்னு கூட கண்டுக்க மாட்டாங்க அப்புறம் திரும்ப வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா சரி போய் கேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே அக்கம் பக்கம் இருக்கிறவங்க அத்தனப்பேரும் போய் கேஸ் கொடுத்தோம் கேஸ் கொடுத்தங்காட்டி அவங்க வந்து நடவடிக்கை எடுத்தாங்க எடுத்து அந்த சாயப்பட்டறங்காரங்கிட்ட போய் பேசுனாங்க பேசுனங்காட்டி அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து சாய தண்ணியை பூராவுமே குழித் தோண்டி அதில் வந்து அவங்க விட்டதுனால் இப்போ மீன்கள் எல்லாமே நல்லா இருக்குது இப்போ வந்து தண்ணிகளும் சுத்தமாகவும் இருக்குது அந்த இடத்துக்கு பரவாயில்ல இப்போது